நான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கும் சரி என் பக்க என் பக்கத்தில் இருக்கறவங்களுக்கும் சரி சுகாதாரமாக தான் இருக்கணும் அப்படினு நான் நினைப்பேன் இப்போது இந்த காலத்தில் வந்து கோவிட் நயன்ட்டீன் இது வந்து பரவுகிறதுனால எல்லோரும் கட்டாயமாக முகக்கவசம் அணியணும் அப்படின்னு சொல்கிறாங்க நான் வந்து இப்போது ஒரு வெளில பசங்களை அழைச்சிட்டு வெளில போகிறனா எனக்கு வந்து தனி ஒரு கேப் புக் பண்ணி அதை வர வச்சுதான் நான் போகணும் அங்கே இருக்கற ட்ரைவர் வந்து முகக்கவசம் அணியாத கார் ஓட்டுறாரு அதை பார்த்தோன்னே எனக்கு கோவம் வந்துடுச்சு அவங்ககிட்ட சொன்னேன் இது மாரி முகக்கவசம் போடுங்க அப்படின்னு சொல்லி அப்போயும் அவங்க கேட்கல அதனால் அங்கே இருக்கிற போக்குவரத்து நிறுவத்தின் நிறுவனம் அப்படிங்கிற ஒருத்தவங்கள்ட்ட புகார் பண்ணிணேன் அவங்ககிட்ட சொன்னதுனால் அதுக்கப்புறம் அவங்க வந்து பு முகக்கவசம் அணிஞ்சுக்கிட்டு அப்புறமேல் ட்ரைவ் பண்ணிணாங்க